பறவைங்க வந்து பார்த்திங்கன்னாக்கா அதிகம் வந்து காடுங்க ச காட்டு சைடுகள்ல நிறையா இருக்கும் இப்போது வந்து காட்டு சைடுகள்லாம் மரத்தெல்லாம் வெட்டிப் போடுறதுனால பறவைங்க வந்து வளர்கிற கூடு கட்டி இருக்கிறத்துக்கு அதிகம் எடம் இருக்கிறதில்ல அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் க மரத்துங்களை வெட்டாமல் ஒரு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட மரத்தாலான ன அத்தியாவசியத் தேவைகள கொறைச்சிக்கிட்டு மரத்துங்களை பா பாதுகாத்தம்னாவே பறவைங்க தன்ன போல் அது பெருக ஆரம்மிச்சிக்கும் அது ஒரு பறவை ஒரு பகுதியில் குடி இருக்குதுன்னாக்கா அந்தப் பகுதியில் போய் நம்ம அதிக சத்தம் போட்றதோ இல்லை பட்டாசு வெடிக்கறதோ இல்லை வெடி வெடி மருந்து அந்த இது வெடி வெக்கறதோ இல்லாம இருந்தால் பரவாயில்லை அந்த மாதிரி நம்ம பட்டாசு வைக்கவோ வெடி இது வைக்கவோ அது செஞ்சோம்னாக்கா அங்கேருந்து அந்த பறவைங்க பயந்துக்கிட்டு ஓடிப் போயிடும் அதனால் பறவைகள வந்து பாதுகாக்கணும்னாக்கா மரம் நிறையா வளக்க வளர்க்கணும் நம்ம வந்து ஏதோ நம்ம வீட்டு சைடு வந்து இருக்கிற பறவைகளுக்கு ஒரு கிண்ணத்தில் வந்து கொஞ்சம் அரிசியோ ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணியும் வெச்சோம்னாக்கா அதுங்க வர டைம் சாப்பிட்டுட்டு போய்க்குங்க